எனக்கு பிடித்த தமிழ் வார்த்தைகள் அப்பா அம்மா அன்பு பாசம் மற்றும் மாதா பிதா தெய்வம் குரு தெய்வம் நான் தமிழை தாய் மொழியாக தமிழ் தாய் மொழியாக கொண்டவர் என்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன் ஏனென்றால் தமிழ் மொழியின் சிறப்பு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி என்று சிறப்பு சிறப்பு பெற் பெறுகிறது உலகில் மற்ற மொழிகளெல்லாம் வாயினால் பேசப்பெற்று செவிக்கு கருத்தை பொறுத்த உள்ளவை ஆனால் சிறப்பு மிக்க தமிழ் மொழியானது தனித்து இயங்க கூடிய மொழியாக காலத்தால் என்றென்றும் அழியாத செழுமை வாய்ந்த மொழிதான் தமிழ் மொழியாகும் இந்த தமிழ் மொழி வந்து சிறந்த மொழியாக எங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிடித்த மொழியும் தமிழ் மொழிதான்